ஹலோ சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க ஓகேங்க ஆ இப்போதாங்க புதுசு செ செண்ட் எடுத்திருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் கட்டித்தறதும் இருக்குதுங்க இல்லாட்டி நீங்கள் செண்ட்டாக வாங்கிட்டு கூட நீங்கள் கூட கட்டிக்கலாம் பட்ஜெட் எவ்வளோன்னு சொன்னீங்கனால் அதுக்குள்ளே கட்டிக்கலாம் இப்போ டூ பிஹெச் வேணும்ங்களா இல்லாட்டி த்ரீ பிஹெச் எந்த மாதிரி வீடு எதிர்பாக்கிறிங்க ஓகேங்க ஓகேங்க இப்போ பண்ணிக்கலாம்ங்க ப இப்போ ச ஸ்லாப்பெல்லாம் வைக்கற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிச்செனில் ஸ்லாப்பெல்லாம் வைக்கற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது உ ஓகேங்க அதுக்கப்புறம் வா டைல்ஸ் எல்லாம் போடுகிற மாதிரிருந்தா உங்களுக்கு ஃபுல் வால் ஓகேங்க ஆ ஓகேங்க ஆ பண்ணிக்கலாம்ங்க பட் அதுக்கு தனி ரேட் வர மாதிரி இருக்கும் ஓகேங்க பண்ணிக்கலாம் பட் ஆனால் அதுக்கு தனியாக அமௌன்ட் மாதிரி ஆகும் அப்புறம் கார் பார்க்கிங் அந்த மாதிரி எதாவது வேணுங்களா ஓகேங்க என்ன விலைல கேட்க எதிர்பாக்கிறிங்க ஓகேங்க பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ப பெட்ரூம்னால் வித்து அட்டாச்சு பாத்ரூம்மோடு வருங்க தனி கிச்சென் ஒன்று வரும் பூஜை ரூம் ஒன்று வரும் ஹால் ஒன்று வரும் போர்டிக்கோ கீது வேணும்ங்களா ஓகேங்க அது அதுப்புறம் கார் பார்க்கிங் இடம் இருக்குது அது ஒன்று இல்லை அது நாங்கள் போர் நாங்கள் போட்டு தத்துடுவோங்க அதுவும் தனி அமௌன்ட்டு வரும் அப்ராக்ஸ்மேட்டாக பதினைஞ்சி ரூபா வருங்க ஆ ஓகேங்க நீங்கள் வந்து சைட் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ங்க ஆ நாளைக்கு நீங்கள் வந்தால் கூட இங்கே அவைலபிளாக தான் இருப்போம் வரும் போது கால் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க ஆ ஓகேங்க தேங்க்யூ